பழைய தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் என்ன தேவை என்பதை நிர்வகிக்கும் அடைய முயற்சிக்கும் நடை நடுத்தரத்து தலைமுறையின் ஒரு பகுதியாக என்ன என்று பழைய தலைமுறையில் மக்களின் வாழ்க்கை இயல்பாக இருந்தது மக்கள் வாழன் வாழ தேவைப்படும் பொருட்களும் இயல்பானதாகவே இருந்தது ஆனால் இன்றைய தலைமுறையில் மக்களின் வாழ்க்கை தரம் ஒரு வண்டியை போல் மிக வேகமாக ஓடி ஓடுகின்றது அதில் பல ஏமாற்றங்களும் மாற்றங்களும் இந்த அதே போன்று பழைய தலைமுறையில் மக்கள் மனிதனிடம் நேர்மை இருந்தது நன்முகத்தன்மை இருந்தது ஆனால் இன்றைய தலைமுறையிலியோ மக்களிடம் நேர்மையான நேர்மையே நேர்மையை எதிர்பார்க்க முடியவில்லை மேலும் பல பொய்களும் பித்தலாட்டங்களும் இன்றைய தலைமுறையில் உள்ளன